நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனங்களாய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயோ பிரயோஜனங்களாக தான் இருக்குது ஆனால் அதோடய உண்மை த தன்மை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா ஒரு நூறு சதவீதம் உண்மை தன்மையாக இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு அறுபதுலேந்து எழுபது சதவீதம் வந்து உண்மையாக இருக்காங்கள் மீதி இருக்க முப்பது நாற்பது சதவீதங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன லாபத்தை உருவாக்கிக்க முடியுமோ அதன் மூலிமா அதுப்படி தான் அவங்க செயல்பட்டுட்ருக்காங்கள் அவர்களுக்கு எப்படி டிஆர்பி ரேட்டை உயர்த்தணும் அவங்கள் எப்படி விளம்பரத்தை உயர்த்திக்கணுமோ அதை தான் அதை தான் அவங்கள் மேற்கோள் காட்டி அவங்க அதுப்படி தான் பண்ணிட்டுருக்காங்கள் அவங்க நூறு சதவீதம் உண்மையாக இல்லை ஊ ஊடகங்கள் ஏன்னா நூறு சதவீதம் உண்மையாக இருந்தாங்கன்னா மக்கள் வந்து உண்மை தன்மையை தெரு ஃபுல்லா தெரிஞ்சுக்குவாங்க அதுமாதிரி ஏன்னா வந்து அவங்கள் மீடியா எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரபலமானவங்கள் பற்றி உண்மை தன்மையை அவங்க சொல்கிறதில்ல உண்மை தன்மையை சொன்னால் அவங்களோடய பேர் புகழ் வந்து பெருசாகிடுமோ அப்படின்ற பட்சத்தில் அவங்க அதுமாதிரி தெரிவிக்கிறதில்லை ஒரு அறுபது சதவீதம் உண்மையை சொன்னாங்கன்னால் ஒரு நாற்பது சதவீதம் இவங்கள் திரித்து தான் செ செ சொல்கிறாங்க ஏன்னா வந்து அப்படி தான் ஊ ஊடகங்கள் வந்து இந்தியாவில் இருந்துட்டுருக்கு இப்போ இந்தியாவில் இருக்க சில பிரபலமான செய்தித்தாள்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா தினமணி தினத்தந்தி அப்புறமேட்டு தினகரன் இதுமாதிரியான நியூஸ் தினமலர் இதுமாதிரியான நியூஸ்ஸு பேப்பர்லில் எனக்கு நாங்கள் ரொம்ப விரும்பி படிப்போம் அதுமாதிரி செய்தி சேனல்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா சன் நியூஸ் பார்ப்போம் கலைஞர் நியூஸ் பார்ப்போம் அப்புறமேட்டு புதிய தலைமுறை வந்து நல்ல பண்ணிட்டுருக்காங்க சத்தியம் நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணிட்டுருக்காங்க